சார் வணக்கம் சார் எனக்கு பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய அப்பாக்கூட பிறந்தவங்க வந்து பார்த்தீங்ன்னா அஞ்சு பேர் அக்கா தங்கச்சிங்க ஒரு அண்ணன் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்ன்னா திருமணம் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்ன்னா அடுத்தது என் கூட பிறந்தவுங்க வந்து நாலு பேர் நாந்தான் பெரியவன் எனக்கு பின்னாடி நான் மூணு பேர் பசங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய பெரிப்பா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு பசங்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து இறந்துடுச்சு மூணு பசங்க மட்டும் இருக்குறாங்க அவங்கள்ல ரெண்டு பேர் வந்து ரயில்வே டிபார்ட்மென்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய பெரிய அத்தையினுடைய பசங்க ஆறு பேர் ஆறு பேரில் வந்து முதல்ல இருக்கிறவர் வந்து பார்த்தீங்ன்னா ஸ்கூலில் வந்து வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணுறாரு கவுர்மென்ட் ஸ்கூலில் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது வந்து விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபிஸராக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குறார் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னாக்கா படிகாசுன்னு சொல்லிட்டு அவரினுடைய பெயர் அவர் ஸ்டேட் பேங்க்கில் வந்து கேஷியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கபிலன் கபிலன்றவர் வந்து லாயர் ப்ரைவேட் லாயராக தருமபுரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு அடுத்தப்படியாக பார்த்தீங்ன்னா பசுவராஜ் இவர் வந்து ஆட்டாமிக் எனர்ஜி ரிசர்ச் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் கோவாக்கு பக்கம் கைகான்னு இருக்கக்கூடிய இடத்துல அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சின்னவங்க வந்து பார்த்தீங்ன்னா ஒரு லேடி அவங்க வந்து பார்த்தீங்ன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தியெட்டு வயசு இருக்கும் அவங்க வந்து பார்த்தீங்ன்னா அக்ரி அந்த பார் ஃபார்மசிஸ்ட் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க பார்த்துட்ருக்குறாங்க எங்களுடைய குடும்பன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து ஒரே ஏரியாவில் தான் இருக்கிறோம் எல்லாரும் ஒன்றுக்குள்ளாற ஒன்று ஒரு நட்புறவாக இருக்கிறோம் எந்தவிதமான விஷயங்களா இருந்தாலும் நாங்கள் வந்து ஒன்னாக கூடிதான் ஒரு டிசைட் பண்ணுவோம் எங்களுடைய குடும்பம் அந்த ஊரில் வந்து பாரம்பரியமான மிகப்பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லலாம்